ஹலோ அம்மா யார் பேசுகிறது ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் யார் ஓகே உங்கள் பையன் வந்து எந்த அதாவது சிபிஎஸ்சியில எக்ஸாம் எழுதுனாங்களா இல்லை ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதுனாங்களா சார் ஓகே சிபிஎஸ்சியில இப்போ மார்க்ஸ் வந்துருச்சு ஸோ வந்து இப்போ மார்க்ஸ் வந்துருச்சு டென்த்து மார்க்ஸு ஸோ உங்கள் பையன் மார்க்ஸ் என்ன சார் ஓகே நைன்ட்டி பர்சென்டேஜ் என்ன குரூப் வேணுன்னு நினைக்கிறாங்க சார் ஓகே சார் ஆ ஓகே சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் சார் புரியல எப்படி ஃபீஸாக எ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சார் வரும் இயர்லி ஃபீஸ் வந்து டோட்டலி சிக்ஸ்ட்டி எயிட் தௌசண்ட் வருது சார் நம்ம ஸ்கூலில் லெவன்த்துக்கு புக்ஸு எல்லாமே இன்க்ளூடட் தான் வேன் ஃபீஸ் மட்டும் வேணுன்னா வேன் ஃபீஸ் சேர்த்துக்கணும் சார் ஆ ஆமாம்ப்பா ஆமாம் சார் அதெலாம் நம்ம ஸ்கூலில் அவைலபுளாக இருக்குது பட் ஆனால் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து லெவன்த்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறதுல்ல நையன்த்துலேருந்து இதெல்லாம் கொடுக்கறது இல்லை பிடி பீரியட் மட்டும் வீக்லி ட்வைஸ் இருக்கும் அப்போ வந்து ஆ நீட் கோச்சிங் இருக்குது சார் உங்களுக்கு வந்து நீட்டு ஜேஇஇ ரெண்டுமே இருக்குது எங்கிட்ட இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கறனால உங்களுக்கு வந்து நீட் தேவைப்படாது சார் ஜேஇஇ தான் தேவைப்படும் ஓ உங்கள் பையன் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் ஜேஇஇ அதற்குத் தனியாக ஃபீஸ் வரும் சார் இயர்லி வந்து டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் வருது மார்னிங் ஒன் ஹவர் க்ளாஸ் ஈவ்னிங் ஒன் ஹவர் க்ளாஸ் சார் அதாவது ஸ்கூல் டைம் தவிர ஸ்கூல் டைம் இங்கே வந்து எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட்டாகும் ஸோ நீங்கள் வந்து மார்னிங் எயிட் செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அதற்கப்பறம் வந்து ஈவ்னிங் ஃபோர் ஓ க்ளாக் முடியும் ஸ்கூலு அதற்கப்பறம் ஒன் ஹவர் ஃபோர் டு ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் சார் ஹாஸ்ட்டல் வந்து ஸ்கூல் பில்டிங் காம்பௌன்டுக்கு அப்படியே பக்கத்து பில்டிங் சார் வீக்லி ட்வைஸ் மட்டும் நாண்வெஜ் போடுவோம் மீதி டேஸ் எல்லாமே வெஜ்ஜு தான் சார் ஸ்கூல் ட்ரான்ஸ்போர்ட்லாம் அப்படி கிடையாது சார் கிலோமீட்ருக்கு ஏற்ற மாதிரி காசு மட்டும் தான் சார் கம்மியாகும் ஸோ ஒன் கிலோமீட்டர்னா இ ஒன் கிலோமீட்டர்னா இயர்லிக்கே வந்து ஃபைவ் தௌசண்ட்க்குள்ளே தான் சார் ஆகும் அதே ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்ட்டீன் கிலோமீட்ருன்னும்போது அதற்கேத்த மாதிரி அமௌண்ட் ஏறும் சார் நீங்கள் வந்து வரம்போது வந்து டென்த்து மார்க் ஷீட்டு டிசி வாங்கிவிட்டீங்களா இப்போ டென்த்து மார்க் ஷீட் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு டூப்ளிக்கேட் தான் கொடுத்துருப்பாங்க அதையே எடுத்துகிட்டு வாங்க ஜெராக்ஸு அப்புறம் டிசி வாங்கிவிட்டீங்களா அந்த ஸ்கூலில் ஓகே நீங்கள் வந்து டிசி வா டிசி முன்னாடியே கேட்டால் கொடுப்பாங்க எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அட்மிஷன் உடைய ஜாயின் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும் சார் ஸ்டூடண்ட்டோடது பேரன்ட்ஸோடதும் ஒன்று தேவைப்படும் சார் ம் ஆ வாங்க சார் ஆஃபிஸ் ஒர்க்கிங் ஆஃபிஸ் டைம் ஃபுல்லாக திறந்து தான் சார் இருக்குது மார்னிங் நைன் டு ஈவினிங் த்ரீ சார் அப் அப்புறோம் வந்து உங்களுக்கு வந்து பையனோட பர்த் சர்ட்டிஃபிக்கேட்டு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிக்கேட்டு இது ரெண்டுமே சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க சார் ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்